தமிழக அரசு போக்குவரத்து தரம் கொஞ்சம் ஓரளவு நல்லாதான் இருக்குது இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தரம் உயருத்தி நல்லபடியாக பண்ணிணோனா இன்னும் வர பயணம் செய்யுறவங்களுக்கு நல்ல வசதியாகவும் கம்பட்டஃபுல்லாகவும் இருக்கும் அதனாலே இந்த இந்தியாவில் பயணம் செஞ்சுட்டு வரவங்களுடைய பயணச்சீட்டும் குறைவாக இருக்கறதுனால மக்கள் எளிதாக எல்லா இடத்துக்கும் பஸ்லையே போயிட்டு மறுபடியும் வந்து அதே இடத்துக்கு சேர்றதாலே ரொம்ப கம்பட்டஃபுல்லாக இந்த பஸ்ஸில் இனிமேட்டு நம்ம ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க